கடலூர் மாவட்டத்தில் விளையக்கூடிய முக்கியப் பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு நெல் அப்புறம் உளுந்து மல்லாட்டை இது எல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்வாங்க விவசாயம் செய்வாங்க அந்த விவசாயத்தின் மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா அதிகளவில் நிறைய உணவுப் பொருள்கள் வந்து கிடைக்குது அதன் மூலியமா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தேவையான உணவுப் பொருள்கள் வந்து ரொம்ப குறைந்த விலையில கிடைக்குது இப்போது அதிக நிலம் வெச்சிருக்கறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கற கூடிய எல்லா பயிர் வகைகளுக்கும் விவசாயம் செய்யும்போது அதன் மூலியமா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அதன் மூலியமா வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது மக்களுக்குத் தேவையான உணவுப் பொருள்கள் எல்லாம் நம்பளுடைய மாவட்டத்திலயே ஈஸியாக கிடைக்குது அதை மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி நிறைய மகசூல்கள் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் வந்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டு சந்தையில் எடுத்துட்டு போயிட்டு விற் விற்பனை செய்வாங்க அந்த மாதிரி காய்கறி காய்கறி வகைகள் இருக்குது பழங்கள் இருக்குது இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து சந்தைக்கு வரும்போது அங்கே சந்தையில் இந்தப் பொருளுக்கான விலையை வந்து நிர்ணயம் பண்ணி அந்த விலை அதுக்குத் தகுந்த விலையை வந்துட்டு மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ப மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து நம்ப மாவட்டத்து மக்களுக்கே சந்தைக்கு வரும்போது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ய வெளியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள்னுடைய தேவையானது கொஞ்சம் கம்மியாகுது இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்குது இதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப தூரம் சென் ஸ் போய் நமக்குத் தேவையான வந்து பொருட்களை வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது விதைக்கறதுலேருந்து சந்தையில் வந்து தானியங்களை வந்து விற்பது செய்யற விற்பனை செய்யற வரைக்கும் ஒவ்வொரு விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பயிரை வந்து கொண்டு வராங்க அந்த விவசாயினுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே எல்லாராலேயும் அதை செஞ்சிட முடியாது ஒவ்வொரு விவசாயியும் அந்த ஒரு ஒரு பயிரை விளைவிக்கிறதுக்கு ஒவ்வொரு பயிரையும் வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க அதுக்குத் தேவையான தண்ணீர் அதுக்குத் தேவையான உரம் அப்படின்னு சொல்லி டே அண்ட் நைட் வந்து பல பேரை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போக மாட்டாங்க விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அங்கேயே அந்த அதாவது வயல்லேயே வந்துட்டு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சி அந்த வயல்லேயே தங்கி அதுக்கான தண்ணியை அன் தண்ணி நீர் பாச்சறது தேவையான உரத்தை போடுறது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே வந்து கொள் அந்தத் தோட்டத்தில் தான் அதாவது வயல்லேயே தான் இருப்பாங்க அப்போது வந்து எல்லாரும் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரன் பண்றாங்க அப்போது ஒ ஒவ்வொரு விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு விவசாயியும் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பயிரையும் உற்பத்தி செஞ்சு அதை வந்து சந்தைக்கு கொண்டு வந்து அவங்க விற்று அதை ம காசாக்கிற வலை வரைக்கும் அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க ஸோ யாருமே வந்து உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணாமல் போதுமான அளவு நமக்குத் தேவையான அளவுக்கு வந்து அதை நம்ம எடுத்துக்கணும் எந்தப் பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும்